நான் முத முதல்ல நீச்சல் கற்றுக்கிட்றது வந்து ஆறு வயசு இருக்கும் ஆறு வயசுன்னா ஒரு ஏ ஏழு எட்டு வயசு இருக்கும் நல்லா ஞாபகம் இல்லை ஆறு டு எட்டுக்குள்ள இருக்கலாம் ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும் போதே நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து எனக்கு நீச்சல் வந்து சுரக்காய்ல அந்த காஞ்சதில் வந்து கயிற்ற கட்டி தான் சொல்லிக் கொடுத்தாங்க அது வந்து சுரக்கா காஞ்ச தண்ணிக்குள்ள போட்டால் அது மிதங்கும் அது வந்து அதனால் அதில் கயிற்ற கட்டி நம்ம இடுப்பில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க முத முதல்ல கத்துக் கொடுத்தது எங்கள் அண்ணா தான் அதில் வந்து இஸ் அதுக்கப்புறம் அது வந்து உடஞ்சிடுச்சி அப்படின்னா சைக்கிள் ட்யூபோ அல்லது வந்து டிவிஎஸ் டியூபோ ஒன்று போட்டு உள்ள இது பண்ணி பின்ன மேலே கட்டி அதில் ப பழக்கி கொடுத்தாங்க நீச்சல் அடிக்கிறது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எனக்கு உள்ள தூக்கி வெறும் வெறும் இடுப்பில் தான் கயிற்ற கட்டி உள்ள போட்டாங்கள் நம்ம உள்ள போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு இருந்தாலும் உள்ளே போகாமல் எப்படி நீச்சல் அடிக்க கற்றுக்கணும் உள்ளே போகாமல் அப்படின்ட்ட ஒரே எண்ணம் இருந்ததனால தான் என்னால் நீச்சல் கற்றுக்க முடிஞ்சது ஆரம்பத்தில் வந்து தண்ணியில பார்த்து பயமாக இருந்தால் பயப்பட்டு தான் இருந்தேன் எல்லாருமே பயப்படுவாங்கள் தண்ணி பார்த்து பயப்பட்டாலும் நம்ம நீச்சல் அடிக்கிறது பழகிட்டோம்னா இதெல்லாம் என்ன பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடையதுக்கு எண்ணம் தோணும் அதனால் கத்துக்கிட்டதில் வந்து எனக்கு பெரிய எனக்கு வந்து சந்தோஷம் தான் இப்போது நீச்சல் வந்து எங்கே வேணாலும் நம்ம தண்ணியில ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு இல்லாம இருக்கும் அதனால் நீச்சல் கத்துக்கிட்டதில் எல்லாரும் கத்துக்கிறது நல்லது கத்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து உடம்பு நல்லா பசியாவும் ரத்த ஓட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கைகள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் பாடியும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு இது எல்லாமேத்துக்கு சிறந்தது ஒன்று வந்து நீச்சல் மட்டும் தான் கைக்கு வந்து ந க நல்லா சோர்வின்மை அப்புறம் நல்ல தூக்கம் இதெல்லாமே வந்து சோறு இல்லாமல் இருக்கும் உடம்பு நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்லா தூங்கலாம் அதே மாதிரி பசி நன்றாக எடுக்கும் இந்த இது எல்லாமே வந்து நீச்சல் ஒன்னால் மட்டும் தான் கொடுக்க முடியும் வேற ஏதாலயுமே தரவே முடிய தரவே முடியாது